ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டீச்சர் ஆ நாங்கள் ஸ்கூல் பையனுக்கு லீவ் வேணும் ஜோசப்பு அம்மா பேசுகிறேன் டென்த்து ஸ்டாண்டர்ட்

பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருக்கோம் அதனால் கண்டிப்பாக லீவ் வேணும் சரி ஹெச்எம்யை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கேட்குறேன்

சரிங்க அப்புறம் நான் வந்து பார்க்குறேன் நாளைக்கு வேணால் வரேன் ம் ஓ ஆ சரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ ம் ம்